எங்கள் ஊர் நாகூர் வந்து கடல் சுற்றி இருக்கிற ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கைவினை பொருட்கள் வந்து நிறையா செய்வாங்க இங்கே இருக்கிற மக்களெலாம் வந்துட்டு இந்த பண்டையக் காலத்தில் எப்படி சிற்பங்களாக இருக்கட்டும் பாறைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இப்போக்கூட தானாக இவங்களாம் செய்வாங்க ஏன்னால் பரம்பரை பரம்பரையாக வந்தவங்க இங்கே வந்து இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த ஓவியக்கலையாக இருக்கட்டும் நடனக்கலையாக இருக்கட்டும் இல்லை இல்லை இந்த இசை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா பண்ணுவாங்க கைவினைப் பொருட்களாக இங்கே இருக்கிறது வந்து மண் பானைகள் செய்யறது அப்புறோம் கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால கடலேருந்து சிப்பிகளும் இல்லை சங்குகளையும் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அலங்காரப் பொருட்களாக வீட்டுக்கு மாற்றுறதுக்கும் தனக்கான அலங்காரப் பொருட்களாக முத்து முத்துக்களை எடுத்து அதை வைக்கிறதுக்கும் அப்புறோம் இந்த சங்கெல்லாம் வைச்சு அவர்களுக்கு கைவினைப் பொருட்கள் வீட்டுக்காக இருக்கட்டும் இல்லை அலங்காரமாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து பயன்படுகிற மாதிரி இப்போ வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வர பிரச்சினை என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து இவங்கள் ஸ் சிறு சிறு கைவினை தொழிலாளர்கள் இவங்கள் எல்லோருமே ஒரு சில பேர் வந்து பெரிய இடமாக இருக்காங்க அவங்களாம் வந்துட்டு சட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் இது வர்த்தக முத்திரைகளை குத்திக்கிட்டும் அவங்க கம்பெனி ஆரமித்து அவர்களுடைய பொருட்களுக்கு அதெல்லாம் வைச்சு அவங்க விற்கிறாங்க ஆனால் சிறு சிறு தொழிலாளர்கள் வந்து அப்படி கிடையாது அவர்களுக்கு வந்து அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக அவங்கள் ஏதோ செஞ்சு அவர்களால முடிஞ்சதை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கும்மோது அவர்களுக்கு வந்து இந்த சட்டங்களை பற்றி பெரிசா தெரியறதில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று இருக்கா இப்படி பண்ணுறதுக்கு இப்படி விற்கிறதுக்கு வந்து நம்ப வந்து சொல்லணுமா உரிமையை வாங்கணுமா அப்படீன்னா அவர்களுக்கு அதுக்கூட தெரியாது ஏன்னால் அந்த அளவுக்கு இருக்கிற அந் இவர்களுக்கு வந்துட்டு இந்த பொருட்களெல்லாம் விற்கிறதும் இல்லை அதுக்கான இந்த முத்திரைகளை குத்துறதை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு சில சிக்கல்களெலாம் வந்துகிட்டு தான் இருக்குது அதை வந்து கொஞ்சம் தன்னார்வர்களாக இருக்கட்டும் இல்லை கவுர்மண்ட்டாக இருக்கட்டும் வந்து என்ன ஏதுன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அடுத்த முறை செய்வாங்க